வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் வந்து நிறைய கலாச்சார வேறுபாடுகள் நிறைய இருக்கு இப்போ ஒரு சாம்பிலுக்கு எடுத்துக்கிட்டால் உணவு முறைகளை பாருங்க உணவு முறைகளை பார்த்தா நம்ம இந்தியாவில் தென் இந்தியாவில் வந்து உணவு முறைகள் வந்து நல்ல சத்தான உணவுகளாகவும் நல்ல தரமான உணவுகளாகவும் இருக்கும் ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது அவங்க வந்து என்ன ரெஸிப்பி செய்கிறன்னே தெரியாம கன்னாப் பின்னான்னு செய்வாங்க அந்த பார்க்கையே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் அப்புறம் வந்து மொழி வேறுபாடுகள் நம்ம எங்கள் போனாலும் தென் இந்தியாவில் பேசுகிற தமிழ் மொழி தான் எங்கள் போனாலும் மொழிகளின் தாயகம்னா தமிழ் தான் சொல்லுவாங்க மற்ற நம்ம ஈஸியாக நம்ம வந்து தமிழ் மொழிய சீக்கிரம் வந்து நல்லா கற்றுக்கலாம் மற்ற லாங்குவேஜ் வெளியில் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்லாம் போனம்னா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம போய் ஒரு இடத்துல போய் சீக்கிரம் ஒரு பிக்கப் பண்ணணுன்னா பிக்கப் பண்ணவே முடியாது அதேமாதிரி வட இந்தியாவிலேர்ந்து இருந்து வர்ற மக்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து நிறைய வேலைகள் பார்க்குறாங்க தமிழ்லாம் வந்து சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம மக்கள் அப்படி பேசுகிறாங்க அவங்களோட ஒன்றிணைந்து நல்லா இருக்காங்க அதனால சீக்கிரம் மொழிகள்லாம் நல்லா கற்றுக்க முடியிது அதுமாதிரி உடைகளும் அவங்க வெஸ்டர்னில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு மாடல் ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம தென்னிந்திய மக்கள் வந்து அணிகிற உடைகள் வந்து நல்லா இருக்கும் பாரம்பரியமானதாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சொல்லப்போனல் ஸேரீ பெண்கள் வந்து சுடிதார் இதுமாதிரி அணிகிறத விட பொ புடவை பாவாடை சட்டை இதுமாதிரி போ போடுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ட்ரெண்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுமாதிரி வானிலை பற்றி சொல்லணுன்னா நம்ம வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து வானிலை வந்து கொஞ்சம் சீஸனுக்கு ஏற்ற மாதிரி மே மாசத்துலல்லாம் வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அங்கே எப்படி இருக்குதுன்னா அங்கே வெதரு எப்படி இருக்குதுன்னா எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம இதில் மே மாசத்தில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதுமாதிரி பனி காலங்கள்லேயும் அந்த சீஸனில் பனி வந்து ஒவ்வொரு சீஸனுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெதராக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கல்வியறிவு கல்வியறிவில் வந்து நம்ம இந்தியா தான் ஃபஸ்டில் இருக்குது சொல்லப்போனால் வளரும் நாடுகளில் நம்ம இந்தியா தான் இருக்குது கல்வியறிவுலேயும் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் சொல்லப்போனால் இங்கே உள்ள மக்கள் வந்து கல்வியறிவில் வந்து ஸ்டுடெண்ட்ஸ்லாம் வந்து எதாக இருந்தாலும் நல்லா பிக்கப் பண்ணிப்பாங்க நல்லா படிப்பாங்க லாங்குவேஜ்லேயும் நல்லா பேசுறத்தில் நல்ல திறமை அதுமாதிரி நிறைய இருக்குது அப்புறம் வந்து வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள்னு சொல்லப்போனால் கொஞ்சம் நம்ம தென்னிந்தியாவில் கம்மிதான் வட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப அங்கே படிப்பறிவு அதிகமாக இல்லாத மக்கள் தான் இருப்பாங்க என்னைய பொருத்தளவு நான் போய் பார்த்தா வரையும் அங்கே உள்ள மக்கள் வந்து படிப்பறிவு கொஞ்சம் கம்மிதான் நம்ம வ தென் இந்தியாவில் தான் படிப்பறிவு அதிகமாக உள்ள மக்கள்லாம் இருக்காங்க வேலைவாய்ப்புலேயும் அதிகமாக இருக்காங்க இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து வெளிநாடுகளில் போய் இங்கே படிச்சிட்டு வெளிநாடுகளில் போய் வேலை பண்ணுற மக்களும் நிறைய இருக்காங்க